எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங் கற்றுக்குறது ரொம்ப ஆசை ஸோ நான் அதனால் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமான்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால் ஃபர்ஸ்டு ஜாயின் பண்ண முடில ஸோ நா ஃபர்ஸ்டு ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூபை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் வந்து நிறைய இருக்குது ஹச்டிஎம்எல் ஜாவா ஸ்க்ரிப்ட்டு பைத்தான் ரியாக்டர் எக்ஸ் பூ பூட் கேம்ப்பு அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ நான் ஃபர்ஸ்டு ஸ்டார்டிங்லேருந்து போன பேஸிக்காக தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சரி ஒரு கோர்ஸ்சில் எப்படியாவது ஜாயின் பண்ணிடலான்னு சொல்லி ஜாயின் பண்ணிவிட்டேன் அந்த பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே சொல்லி தந்தாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு பிட் காயின் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைபட்டேன் ஸோ பிட் காயின் பற்றி கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ அதிலயும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றியும் ஆனால் இன்னும் ஃபுல்லாகவே அதை இன்டியாலெலாம் லான்ச் பண்ணலை ஸோ நான் அதை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கோ ஒரு ப்ரோக்ராம் மேலே தான் ப்ரோக்ராம் கொஞ்சம் கொஞ்சமாக க நானே க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்த்தேன் ஸோ அதுவும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஆச்சு நான் அதில் தான் ரொம்பவுமே இன்டரஸ்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இந்த பிட் காயின்ஸ்சில் வந்து நான் அது எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட எனக்கு வந்து கேமிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ கேமிங் குள்ளே நான் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் கேமிங்கில் ஸோ அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போதில் ரொம்ப நேரமாக ரொம்ப நே ரொம்ப அதிகமாக ஸ்பென்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதில் தான் கேமிங்கில் தான் ஸோ யூடியூப்பில் யூடியூப்பில் நிறைய கேமிங் சேனல்ஸ் இருக்கும் ஸோ நான் அதையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கேமிங்கேயும் ஆட ஆரம்பித்தேன் ஸோ அதில் தான் கொஞ்சம் டைம் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கோ என்னோட கோடிங்ஸ் இதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தேன் ஸோ கோடிங் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னுமும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்க அதையும் அதுக்கப்புறம் பிட் காயினில் வந்து பிட் காயினும் இன்னுமுமே அது இண்டியாவில் லான்ச் பண்ணலை ஸோ ஃபுல்லாகவே லான்ச் பண்ணுற வரைக்கும் அது அது என்னென்னு தெரி இது பண்ண முடில பிட் காயின்ஸ்சில் வந்து நம்ம இண்டியாக்குள்ளே வரும்போதெல்லாம் அது வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வரும் அது வந்து நம்ம இது பண்ணி கார்டு யூஸ் பண்ணி கன்டன்ட்டு இது அமௌன்டை விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும்